நான் எழுதும்போது யாருடைய அறிவுரையெல்லாம் கேட்குறதில்ல ஏற்றுக் கொள்றதும் இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதைத்தேன் எழுதுவேன் அதுமாதிரி எழுதுனதை எழுதி முடித்துட்டு ஒரு தடவை வாசிப்பேன் ரெண்டுக்கு மூணு தடவை பத்து முறைனாலும் வாசிப்பேன் வாசித்துட்டு என்ன சேர்க்கணும் என்ன நீக்கணும் எந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறத என்னோடய ரசனைக்கு தகுந்த மாதிரி சரி பார்த்து திருத்தம் செய்து அமைப்பேன் ஏன்னா அது என்னோடய எழுத்து நான்தான் எழுதுகிறேன் நான்தான் அதை வந்து சரி பார்க்கணும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத சரியாக சொல்லணுன்னா அதில் நான் கரெக்டாக இருப்பேன் அவுட்லைன் அப்படிங்கிறதலாம் எழுத மாட்டேன் தலைப்பு கதைக்கு தகுந்தமான தலைப்பு எனக்கு என்ன தோணுதோ அதுதான் தலைப்பு இடைல இது ஆனால் வேணா எடிட் பண்ணிலாம் எடுத்துடுவேன் அதை வேணாம்னால் தூக்கிடுவேன் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அது என்னது அந்த இடத்துல இதுதான் வரணுன்னா இதான் சரியா அப்படின்னு எனக்கு தோணுச்சுனால் அதான் செய்வேன் என்னோடய எழுத்தை சரி பார்க்குறதுக்கு ஆகும் ஏன்னா இப்போ இதையும் முடித்துட்டு சரி பார்க்கணும்ல அதை கண்டிப்பாக அதை நான் கண்டிப்பாக விரும்புவேன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல ஏற்கனே நான் ஒன்றுக்கு பத்து முறைனாலும் வாசிப்பேன் வாசித்து முடித்துட்டு திரும்பி திரும்பி படிப்பேன் ஏன்னா இதையும் முடித்துட்டு ஒவ்வொரு வேர்டாக படிக்கும்போது ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும் பத்தாவது முறை படிக்கும்போது பத்தாவது ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் தெரியும் எழுதுகிறது எழுதிடலாம் ஆனால் திரும்பி வாசிக்கும் போது எதாவது தோணும் அப்போ என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னால் எடிட் பண்ற வேலை இருக்குது ட்ராப் பண்ற வேலைல்லாம் இருக்குது இதெல்லாம் நிறையா வேலை இருக்குது சும்மா வந்து ஏனோ தானோன்னு எழுதினோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை சரியாக எழுதணும் மக்களுக்கு என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் எப்படி சொன்னால் புரியும் ஏங்க இது புரிஞ்சிதாங்க எழுத முடியும் ஏன்னா இது உணர்வு உணர்வில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக என்ன செய்யணும் பிரதிபலிக்கணும் அது மக்களுக்கு சரியான முறையில் போய் சென்றடையணும் ஏன்னா எழுத்துங்குறது அழியாது அது காலங்காலமாக நிற்கக்கூடியது ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது போல தான் எழுத்து எழுதுவது அதை சரியான சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு சிறப்பாக கொடுக்கணுங்கறது தான் ஆசை ஏன்னா அது என்னோடைய கருத்து என்னோடைய கொள்கை என்னோடய உணர்வுகள் என்னுடைய வெளிப்பாடுகள் என்னுடைய வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் கலந்து எழுதும்போது சரியாக பதிஞ்சு போயிடும்